ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி இருபத்ரெண்டு பன்னண்டு ரெண்டாயிரத்தி இருபது பதனஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு